ஹலோ ராபியா ட்ராவல் ஏஜெண்ட் உங்களுக்கு என்ன வேணும் மேம் ஓகே மேம் நீங்கள் எப்படி குரூப்பாக போகிறிங்களா இல்லை தனியாக போகிறிங்களா மேம் அப்படியா உங்களுக்கு வேனா இல்லை காரா மேம் எத்தனை பேர் போகிறிங்க ஓ எட்டு பேருனால் ஒரு இருபதாயிரம் வரும் மேம் ரெண்டு நாளைக்கு ஆ ஓகே மேம் இப்போ வந்து ரெண்டு நாளைக்கு உள்ள நாங்கள் சாப்பாடு ரூம்பு அதோடு கேம்ப் ஃபையரு நைட்டு அந்த அன்லிமிடட் ஃபுட்டு இதெலாம் நாங்களே உங்களுக்கு ரெடி பண்ணி தந்துடுவோம் மேம் நீங்கள் வந்து வெளி வெளியில் ஏதாச்சும் ஸ்நாக்ஸு இந்த தனியாக வந்து நீங்கள் தி திங்க்ஸு இதெலாம் வாங்கிறாந்தா மட்டும் நீங்கள் தனி செலவு பண்ணிக்கணும் அதுக்கு மட்டும் சேஃப்ட்டியாக போகலாம் எந்த பிரச்சினையும் வராது ஆ நாங்கள் எல்லா ப்ளேஸுமே அங்கே இப்போது வந்து இப்போது கொடைக்கானலில் என்னென்ன வந்து ஃபே ஃபேமஸானா ப்ளேஸோ அதுக்கு பூரா உங்களை கூட்டிகிட்டு போய் சுற்றி காட்டிருவோம் நீங்கள் எப்போ போகிறிங்க ஆ அங்கே நம்ம க இப்போ காருன்னால் காரில் வந்து ஒரு ஆள் வந்து எல்லா இடத்துக்குமே கூட்டிகிட்டு போயிடுவாங்க மேம் உங்களை காட்டுறதுக்கு ம் இப்போ வந்து நீங்கள் நீங்கள் என்ன டேட்டில் போகிறிங்க மேம் ஓகே மேம் அப்படி நீங்கள் எதுவும் உங்களுக்கு டீட்டெய்ல் எதும் வேண்ணால் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி எங்கள கேட்டுக்கங்க ம் உங்கள் உங்கள் நேம் என்னென்னு சொல்லிவிடுங்க மேம் நான் சேவ் பண்ணிக்கிறேன் ஓகே மேம் நீங்கள் எந்த டீட்டெய்ல் வேண்னாலும் எங்களுக்கு நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் மேம் ஓகே மேம் ஓகே மேம் ரொம்ப நன்றி ஆ ம்